எங்கள் ஊரில் வெ விளையிற பயிருங்கன்னால் இப்போ காய்கறி விளையிது அந்தக் காய் எடுத்துகின்னு போய் தக்காளி மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் கொடுப்போம் மார்க்கெட்டில் நாங்களாக நிச்சு விற்றமுனா எங்களுக்கு கூடைக்கு ஒரு நூறு நூற்றம்பது அதிகமாக வரும் இதே தரகர் மூலயமா விற்றிங்கனா அவங்களுக்கு ப்ரோகர் கமிஷன்னு நூற்றுக்கு ஒரு பத்து ரூபாய் அவர்களுக்கு தருவோம் இது மாதிரி ஒரு ஆயிர் ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு ஒரு நூறுரூபா கொடுப்போம் யா அந்த நூறுரூபாய்க்கொசரம் நாங்களே வீதி வீதியாக வே சுற்றி விற்போம் கீரை க கீரைக் கட்டு அஞ்சு ரூபாய்ன்னு எடுத்துகிட்டுப் போவோம் அது க சந்தையில் ஒரே தர விற்றிங்கன்னா நமக்கு லாபம் கம்மியாக கிடைக்கும் அதே நாம் இன்னும் ஒரு பத்து ரூபாய் நமக்கு கூட வரும்னா தெரு தெருவாக போய்விட்டு கீரை கீரைன்னு அப்படியும் விற்றுட்டு வருவோம் இதே இந்த காய்கறிங்கள் எல்லாம் பார்த்தீன்னா முள்ளங்கி வெண்டக்காய் இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் அறுத்து எடுத்துன்னு போய் அதாவது நம்ம பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது மார்க்கெட்டில் போட்டோங்கன்னால் நூறுக்கு நூறு கிலோ கிலோக்கு வந்து இருபது ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் எடுக்கிறாங்க நல்ல தரமான காய்ங்க கொஞ்சம் தரம் இல்லாத காய்ங்க வந்து பத்து பன்னெரெண்டு இப்படியும் எடுக்கிறாங்க சுரக்காயும் போடறோம் சுரக்காயும் இதே மாதிரி டெய்லியும் அறுக்குறோம் அதுவும் வந்து வண்டியில் எடுத்துகிட்டுப் போகிறோம் அதுவும் மார்க்கெட்டில் எடுத்துன்னு போனேங்கன்னா கிலோ வந்து நாலு ரூபாலேருந்து ஆறு ரூபாக்கி வரைக்கும் விற்கிறோம் இங்கேயே லோக்கல்லையும் விற்றிங்கன்னா ஒரு காய் வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் எட்டு ரூபாய்க்கு விற்கிறோம் காய் சைஸை பொறுத்து நான் இந்த முள்ளங்கி எல்லாம் வே போடுவோம் அதுவும் மூட்டைக் கணக்கில் ப பிடுங்கி அதை க்ளீன் பண்ணி அதையும் எடுத்துன்னு போவோங்க சந்தைக்கு மு மூட்டையாகவும் விற்கிவோம் இல்லை கிலோ கணக்குலையும் விற்போம் மூட்டையாக விற்றிங்கன்னா வெயிட் போட மாட்டாங்க மூட்டை இவ்வளோனு எ ஒரு அ ஐம்பது கிலோ மூட்டை அறுபது கிலோ மூட்டைன்னா ஒரு நாப் எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சி ரூபாய் இல்லை இரநூறுபா ரேட்டு அதிகமாக இருந்ததுனால் இரநூறுபானு விற்பாங்க ரேட்டு கம்மியாக இருந்ததுனால் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபானு கூட வாங்குவாங்க இதை கிலோ கணக்கில் நாங்கள் விற்போம்